தம்பி வணக்கம் தம்பி என்ன சான்றிதழ் இதெல்லாம் கேட்கறாகளா பாஸ்போர்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு அதெல்லாம் தேவைப்படுதா பிறப்புச் சான்றிதழ் உங்களுக்கு இருக்கா உங்கள்கிட்ட இல்லை கூடப் பிறந்தவங்களோட இதெல்லாம் தேவைப்படுதா உங்களுக்கு நான் வீட்டில் இருக்கிறதுனால இதெல்லாம் எடுத்துகிட்டு வரச் சொல்லி சொல்கிறாங்களா உங்கள்கிட்ட பாஸ்போர்ட்டு விண்ணப்பத்துக்கு தானே இதெல்லாம் கேட்கறீங்க நீங்கள் இன்னும் என்னன்னா ஆவணங்கள் உங்களுக்குத் தேவையோ அதெல்லாம் கேளுங்கள் தம்பி எதாக இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்து தர்றேன் இருப்பிடச் சான்றிதழ் இருக்குதுங்களா இருப்பிடச் சான்றிதழ் எடுத்துகிட்டு வந்து தரணுங்களா உங்களுக்கு ரேஷன் கார்டு ஏதும் தேவைப்படுதுங்களா மற்ற என்னன்ன ஆவணம் தேவைப்படுதோ கேளுங்கள் தம்பி அனைத்தும் எடுத்துகிட்டு வர்றேன் கொண்டு போகிற ஆவணங்களை அத்தனையும் பத்திரமாக காமிச்சுட்டு அதே முறையில் கொண்டு வந்துடுங்க நல்ல முறையில் கொண்டு வந்துடுங்க வேறு எதுவும் தேவைப்பட்டாலும் என்கிட்ட சொல்லி விட்டீங்கன்னா நான் கொண்டு வந்து கொடுப்பேன் தம்பி பார்த்து நல்லா நீட்டாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு வாங்க தம்பி நன்றி வணக்கம்